ஆமாம்ங்க ஆ சரிங்கம்மா ஆ சரிங்க எல்லா ஃப்ளேவரும் இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் ம் சாக்லேட் ஃப்ளேவர் ம் என்ன வெலைக்கி வேணும் ம் சரிங்கம்மா டூ தௌசண்ட் ஆகும் ம் எல்லாம் கொடுத்துட்றோம் சரிங்கம்மா சரி உங்கள் கேக்கில் ஃப பேர் போட்டு என்ன பேர் போடணும்மா

மிரிணாளினியா சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ ஆ ஹோம் டெலிவரி பண்ணுவோம் ம் சரிங்கம்மா சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா சரி சரி ஆ நான் நோட் பண்ணிக்கிட்டேன்ம்மா அட்வான்ஸ் நீங்கள் அனுப்பிடுங்க ம் தௌசண்ட் கொடுங்க ஆ சரிங்கம்மா ஃபோன்பேயில் பண்ணிடுங்க ஓகே மேம் தேங்க்யூ